விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனா அதில் நிறைய கதைகள் இருக்கு நிறைய புனைக் கதைகள் சொல்வாங்கள்ல அது மாதிரி நிறைய புனைக் கதைகள்லாம் இருக்கு எங்கள் ஊர் வந்து முண்டியம்பாக்கம் நான் என் பாட்டிக்கிட்ட கேட்டேன் பாட்டி முண்டியம்பாக்கன்னு ஏன் பாட்டி வச்சாங்க அப்படின்னு கேட்டேன் பாட்டி சொன்னாங்க முண்டியம்பாக்கம் அப்படின்னா முன்னாடி சீடர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் தலையில் கும்புடி போட்டு அப்படி இருப்பாங்க

ஒரு இடங்கூட விடாமல் பனை மரத்தால் சூழப்பட்டுருந்துச்சாம் அதனால் அந்த இடத்த பனை ம பனையபுரம் அப்படின்னு வச்சாங்களாம் புராணக் கதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா செஞ்சு எல்லாருக்குமே தெரியும் செஞ்சு அங்கே ராஜா கோட்டை ராணி கோட்டை ரொம்ப ஃபேமஸான கோட்டை அதில் நிறைய மர்மமான விஷயோம் இருக்குன்னு இப்பையும் சொல்லிட்டுருக்காங்க ராஜா கோட்டைக்கும் ராணி கோட்டைக்கும் நடுவில் ஒரு பாலம் போவும் அது தான் சுரங்கப்பாதை இப்போக் கூட நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம் ராஜா கோட்டை மேலே மேலே இருந்து கீழ வந்து ராணி கோட்டைக்கு போகலாமா அப்போவே விஞ்ஞானிகள் மாதிரி எப்படி கட்டிருக்காங்க பாருங்கள் நம்ப முன்னோர்கள் இதெல்லாம் புராணக் கதைகளுன்னு சொல்லுவாங்க அப்புறோம் ரொம்ப மர்மமான விஷயோனா எங்கள் ஊர் பக்கத்தில் நாகாத்தம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்கு அந்த கோயிலில் வால் மட்டும் இருக்கும் எதோட வால்னா பாம்போட வால் இருக்கும் அந்த வாலை வந்து ஏதோ ஒரு முனிவர் வந்து பாம்ப வெட்டினதால ஒரு வால் வந்து நாகாத்தம்மன் கோயில்லையும் இன்னோரு வால் வந்து திருவாமத்தூர்லையும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கோயில் ரொம்ப மர்மமான கோயில் அங்கே வேண்டுறது எல்லாமே அப்படே சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க